சமையல் வந்து நான் பொழுதுபோக்கு அப்படினு செய்ய ஆரம்பிக்கில ஃபர்ஸ்ட்டு செய்ய ஆரம்பிச்சது வந்து வீட்டில் செய்கிறது வீட்டில் வந்து எல்லாருக்கும் சமைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுவும் கல்யாணம் ஆனதுக்கப்பறம் அதை வந்து ரெகுலராக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் வேலையாக ஆயிடுச்சி அதை தொழில் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் செய்யலை ஆனால் ஒரு ஐடியா இருந்தது நம்ம யூடியூபில் வந்து சில வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு ஏன்னா யூடியூபில் அப்லோடு பண்றப்போ அது ஒரு தொழில் மாதிரிதான் கிட்டத்தட்ட அதனால ஒரு சைடு இன்கம் கூட நிறைய பேர் வாங்கிட்டுருக்காங்க சரி நம்ம கூட செய்லாம் ஏன்னா சில ஐட்டம்ஸ்லாம் செய்கிறப்போ எனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும் அதெல்லாம் அப்லோட் பண்ணுணா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு நிறைய வியூஸ் போகும் அப்படினு நினச்சிருக்கேன் ரொம்ப அதுக்காக வந்து முயற்சி பண்ணலை எங்கள் ஃபேம்லிலேயும் வந்து அதெலாம் செயின்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் இப்போதிக்கு குழந்தைங்கள வச்சிக்கிட்டு அதைப்பண்ண முடியல அதனால அந்தளவுக்கு வந்து செய்யலை ஒரு ரெண்டு மூணு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெலாம் வந்து நல்லா தான் போனுச்சு ஆனால் அதுக்கப்புறம் என்னால் அதை கண்ட்டினியூ பண்ண முடியல